சமீபத்தில் நான் வந்து ப்ரீத்தி அயர்ன் பாக்ஸ் எலக்ட்ரிக் அயர்ன் பாக்ஸ் வாங்கினேன்பா அந்த அயர்ன் பாக்ஸ் ஹேண்டல் பண்ணறது ரொம்ப ஈஸியாயிருக்கு லைட் வெயிட் மொத்தமே வந்து அது வந்து இரநூறு கிராம் தான் இருக்கும் அதில் வந்து சில்க் காட்டன் டெர்லின் சில்க் காட்டன் டெர்லிங் அந்த மாரி துணிகளை அயர்ன் பண்ணறதுக்கு உரிய மீட்டர் வைத்திருக்காங்க ஒவ்வொரு மீட்டருலேயும் நம்ம ஆன் பண்ணி அயர்ன் பண்ணும் போது ரொம்ப ஹேண்டல் ஈஸியாயிருக்கு நல்லா அயர்ன் பண்ணுது கிரிப் நல்லா கிடைக்கிது ஆட்டோமேட்டிக்காக பவர் ஆஃப் ஆகிடுது அயர்ன் பாக்ஸ் ரொம்ப ஹீட் ஆக மாட்டீங்கிது கரெக்ட் டயத்துக்கு அந்த பாய்ண்டில் வந்து ஆஃப் ஆகிடுது நம்ம பாட்டுக்கு விறுவிறுன்னு நம்மளோட ஆடைகளை அயர்ன் பண்ணி வெளியில் வந்துவிடுது அயர்ன் பண்ணி வந்துவிடுது இது வந்து ரொம்ப கரண்ட் செலவு ரொம்ப மிச்சமாகியிருக்கு அதை விட மேல் எத்தனை துணி இருந்தாலும் நம்ம கை வலிக்க மாட்டேங்குது ஷாக் அடிக்க மாட்டேங்குது அயர்ன் பாக்ஸ் யூஸ் பண்ணறது ரொம்ப ஈஸியஸ்ட்டாயிருக்கு அதனால் இந்த ப்ரீத்தி அயர்ன் பாக்ஸ்சை ரொம்ப பாராட்டி நான் பேசுறேன்